எங்கள் வீட்டில் பால் மாடு இருக்குதுங்க பால் மாட்டில் வந்து நாங்கள் பெரும்பாலும் காலையில் நாலு மணிக்கேலாம் எழுந்திரிச்சிட்டோம்னாக்க அது பால் கறந்து அதுக்கு தேவையான முதல்ல இரவுலேயே அதுக்கு உணவு தயார் பண்ணிடுவோம் புண்ணாக்கு இது எல்லாத்தையும் ஊற வச்சு இதனால் காலையில் எழுந்திரிச்சி அதுக்கு கொடுத்துட்டு பால் கறந்து பண்ணைக்கு ஊற்றிடுவோம் அதுக்குன்னு தனி கொட்டகை இருக்குது வீட்டுக்கு பக்கத்துலேயே தனி கொட்டகை உள்ளது அந்த கொட்டைகள் மூலமாக தான் அதை பராமரிக்கிறோம் காலையிலேயும் மாலையிலேயும் அந்த இடத்த நல்லா சுத்தமாக பெருக்கிடுவோம் அந்த சாணம் கீணம் இல்லாமல் எல்லாத்தையும் சரி பண்ண பிற்பாடு அந்த இடம் வந்து சுத்தமாக இருக்கும் பகல் நேரத்தில் வந்து வெளியில் ஓட்டிகிட்டு போயிடுவோம் வயல் சைடு ஓட்டிகிட்டு போயிட்டு அதுக்கு தேவையான உணவுகள்லாம் கொடுத்துட்டு அதே போல் மாலையில் மூணு நாலு மணிக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து திரும்பவும் சாய்ந்திரமும் பால் கறந்து கொடுப்போம் நல்ல ஒரு அந்த விலங்குகளை பசு மாடு என்பதுனால் அதிக நமக்கு தொல்லை தராது வீட்லேயும் பராமரிப்பு இருக்கும் எங்களுடைய மனைவி உறுதுணையாக இருப்பாங்க அவர்களும் அப்போப்போ அப்போ உள்ளது அந்த பட்டியை சுற்றப்படுத்துவதோ பெருக்குவது அந்த மாதிரியான வேலைகள் செய்வாங்க அதே போல் சில ஆடுகளும் ஓரிரு ஆடுகள் இருக்கிறது அந்த ஆட்டை நாங்கள் பக்கத்திலேயே வயல் இருக்கிறதுனால அழைச்சிட்டு போகணும் ஆட்டையும் மாட்டையும் ஒன்றாக அழைச்சிட்டு போயிட்டு திரும்ப ஈவினிங் மாலை நேரத்தில் அழைச்சிட்டு வந்துடுவோம் அதனால நாங்கள் அந்த அதுக்குன்னு தனி அந்த மாட்டு கொட்டாய்க்குள்ளயே அதுக்கு இடம் இருக்குது அதையே அங்கே பராமரிக்கிறதுக்கு இடம் இருக்குது அந்த இடமும் நாங்கள் சுத்தமாக வச்சிக்கிட்டுருப்போம்